ஹலோ

சார் சார் நீங்கள் திருக்கோயிலூர் எஸ்கேபி ஸ்கூலோட பிரின்ஸ்பாலாங்க சார் நீங்கள் வணக்கம் சார் நாங்கள் தாமனூர்லந்து பேசுறோங்க சார் எங்கள் பாப்பா டென்த்து முடிச்சிவிட்டு இருக்குங்க சார் லெவன்த்து சேர்க்கணும் ஆ அதான் அந்த ஸ்கூலோட பிரின்ஸ்பாலை பார்க்கணுன்னு சொல்லி இந்த நம்பர் கொடுத்தாங்க அதனால தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் ம் சரிங்க சார் இப்போ அங்கே சேர்க்கணுன்னா ஃபீஸ் என்னன்னு சொன்னிங்கன்னா நானூற்றி முப்பத்ரெண்டுங்க சார் பியூர் சயின்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க சார் சரிங்க சார் இருபத்தி ஆறா கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் சார்

சரிங்க சார் பட்டு ஹாஸ்டலும் கிடைக்குங்களா அங்கே சரிங்க சார் எப்போ வரணும் விழுப்புரம் டிஸ்ட்டிக் தாங்க சார் இங்கே செஞ்சிலருந்து ரெண்டு பிள்ளைங்க அங்கே படிச்சிட்டுருக்காங்க சார் செஞ்சிலருந்து ரெண்டு பிள்ளைங்க அங்கே படிச்சிருக்காங்க அவங்க சொன்னாங்க சார் எங்களுக்கு ம் சரிங்க சார் எப்போ வரணுன்னு சொன்னீங்கன்னா வந்துவிடுவோம் ஓகே சார் ஓகே சரிங்க சார் ம் ம் ஓகே சார் ம் சரிங்க சார் சரிங்க சார் ம் ஓகே தேங்க் யூ இல்லைங்க சார் நாங்கள் அங்கே வரோம் இல்லையா அங்கே தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள் அங்கே வரோமில்ல ம் ம் சொன்னாங்க சார் பிள்ளைங்க ஆ ஆ சரிங்க சார் ஆமாம்ங்க சார் ஓகே சார் ஓகே சார் ம் தேங்க் யூ சார்